இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கலேந்து பெரியவங்கள் வரையும் நிறையா ஊ ஊடகங்கள் பார்க்குறது அப்படின்னா அது வந்து டிவி தான் டிவியில் அப்படி பெரியவங்கள் என்ன பார்ப்பாங்கன்னா நாடகம் படம் இதுமாரி தான் பார்ப்பாங்க ஆனால் சின்ன குழந்தைங்க வந்து நிறையா கார்ட்டூன்ஸு டாமஞ்செரி சோட்டா பீம் இதுமாதிரி நிறையா விஷயங்கள் அதில் பார்ப்பாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி நாடகம் தான் பார்ப்பாங்க ஏன் நானே நாடகம் தான் பார்ப்பேன் இந்த நாடகத்தில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதில் ஒன்னுமே இல்லைங்க ஆனாலும் அதை தான் பார்ப்போம் நிறையா சாங் கேட்போம் இல்லைன்னா தொலைப்பேசி தொலைப்பேசி எடுத்துக்கிட்டோம்னா சேட்டிங் வீடியோ கால் கால்ஸ் இதுமாதிரி நிறைய பேசுவோம் இதில் வந்து இப்போ தொலைப்பேசி தொலைப்பேசி இல்லைன்னா நம்மளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சி இப்போ இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா என் என்னோட மொபைலில் வந்து ரீசார்ஜ் கட்டு இருந்தாலும் என்னால் மொபைல் இல்லைன்னா இருக்க முடியல ஹாட்ஸ்பாட் வாங்கியாவது பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கோம் இப்போ மொபைல் இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி காலகட்டம் அதுமாரி வானொலி இதெலலாம் நெறைய பாட்டு கேட்குவோம் டெய்லியும் திரைப்படம் தேட்டர்லலாம் போய் டெய்லியும் படம் பார்ப்போம் இதுமாரி பல ஊடகங்கள் நம்ப வாழ்க்கையில் தினமும் இருந்துக்கிட்டுதான் இருக்குது இதை நம்ம யூஸ் பண்ணலன்னா நம்ம உயிரே போயிடும் அப்டிங்கிற மாதிரியும் நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம் அதனால் ஊடகங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு முக்கியமான தேவையான ஒன்று அப்படின்னு நான் இது மூலமாக சொல்லிக்கிறேன்